ஹலோ மேடம் வீட்டில் யாராவது இருக்கீங்களா வர சொல்லிருந்தீங்க ஆமாம் மேடம் நான் தான் மேடம் பேசுகிறேன் மேம் ம் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் பண்ணிரலாம் மேடம் என்ன மேடம் பண்ணணும் ம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் முன்னாடி வந்து எண்ட்ரன்ஸ் அந்த போர்ட்டிகளில் வந்து அந்த இதில் ஏசி ஹால்லாக போட்டரலாம் மேடம் உள்ளார வந்து பூஜை ரூமை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்டோர் ரூமாக ஆக்கி ஆக்கிரலாம் மேடம் அந்த அந்த இடத்துல பூஜை ரூமை இருக்கிற இடத்துல வந்து பெட் ரூம்கிட்ட இதா போட்டுருலாம் மேடம் பெருசாக பூஜை ரூமாக பெட் ரூமாக இருக்க இடத்துல ம் சரிங்க மேடம் மேலையா மேடம் ம் சரிங்க மேடம் மேலே கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு கூட வேலையை ஆரம்பிச்சிரலாம் மேடம் நீங்கள் ரெடின்னு சொன்னால் ம் சரிங்க மேடம் அவ்ள அவ்வளோ நாள்லாம் ஆகாது மேம் மேம் இது ஒரு இருபது நாள்ல முடிச்சிடலாம் மேடம் நால் லட்சம் எப்படியாருந்தாலும் ஆவும் மேம் ம் முடிச்சிரலாம் முடிச்சிரலாம் மேம் ஒரு பதினஞ்சு நாள் இது மேக்ஸிமம் இருபது நாள் தான் ஆவும் ஆ சரிங்க மேம் வரேங்க மேம்